எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நான் நட்ட செடி பெருசாகி பூ பூத்து காய் காய்க்கும்போது அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது அட நாம் நட்ட செடி நட்டு தண்ணி ஊற்றின செடியா இவ்வளோ தூரம் பூ பூத்து காய் காய்க்கிறது அப்படிங்கிறபோது நமக் நல்ல எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது